தஸ்மியோட பேரன்ட்ஸ் பேசுறிங்களா ஆ உங்கள் டாட்டர் வந்து மார்னிங் மயக்கம் போட்டுருந்தாங்க ப்ரயரில் ம் டூ பீரியட் நல்லா தான் இருந்தாங்க தேர்ட் பீரியட் வாமிட் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஸோ அவங்க என்ன சாப்பிட்டாங்க ஆ இப்போ ஓகே தாங்க ஸ்கூல் குளுக்கோஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம் ஓகே சரி உங்கனால வந்து கூப்பிட்டு போக முடியுமா இல்லை இங்கேயே ரெஸ்ட்டு எடுக்க வைக்கட்டா அவங்க ரொம்ப டயர்டா இருக்காங்க ஆ நீங்கள் வந்து கூப்பிட்டு போங்க எப்போ சரியாகுமோ அப்போ வந்து திரும்ப கிளாஸ்க்கு வரலாம் அப்புறம் புரியல ப்ரயர் ப்ரயர் அப்போ மயக்கம் போட்டு விழுந்தாங்க ஆமாம் ஆ இப்போ இப்போ பெட்டராக இருக்காங்க டேப்லெட்டும் வாமிட் ஸ்டாப்பிங் டேப்லெட்டும் கொடுத்துருக்கோம் அதனால பெட்டராக இருக்காங்க இப்போ கொஞ்சம் ஃபீவர்ரிஸ்ஸாகவும் இருக்கு ஸோ வந்து கூப்பிட்டு போனால் நல்லா இருக்கும் ரொம்ப டயர்டா இருக்காங்க அது திரும்ப நீங்கள் அவங்களுக்கு எப்போ சரியாகுமோ நீங்கள் அப்போ விடுங்கள் அது வரைக்கும் மொபைலில் ஹோம் ஒர்க் சென்ட் பண்ணிவிடுவோம் நீங்கள் அது வந்து காப்பி பண்ணிக்கலாம் ஆமாம் ஆ ஓகேங்க அப்புறம் வந்து ஆஃபீஸ் ரூம்மில் சைன் போட்டுட்டு அங்கே பிரின்ஸ்பல் கிட்ட பேசிவிட்டு அப்புறமா என்ன வந்து பார்த்து உங்கள் டாட்டரை கூப்பிட்டுட்டு போகலாம் அப்புறம் ஓகே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க அங்கே ஃபேம்லி டாக்ட்டர்ன்டு இருப்பங்கள்ல உங்களுக்குன்னு ஆமாம் ஓகே ஆ ஓகேங்க வேறு எதுவும் இஸ்யுலாம் இல்லைங்க இங்கே திரும்ப நீங்கள் உங்கள் டாட்டர் சரி ஆயிட்ட அப்புறமா கூப்பிட்டு வாங்க போதும் ரொம்ப அவசரம் எல்லாம் இல்லை அவ சின்ன குழந்த தானே ஸோ ஹோம் ஒர்க்கு எல்லாம் அவ்வளோ ப்ராப்ளம் இல்லை திரும்ப அவங்க நெக்ஸ்ட்டு டைம் வந்தால் கூட நாங்கள் அகைன் டீச் பண்ணுவோம்

ஆ ஓகே